இந்தியாவில் அவுங்கவங்க ஊருக்குத் தகுந்தமாதிரி அவுங்கவங்க ஒரு ட்ரெஸ் அமைப்பை போட்டுக்கிறாங்க அந்த விதத்தில் பார்க்கும் போது இன்றைக்கு வந்து தமிழ்நாட்ல இருக்கிறவங்க வந்து தமிழ்நாட்ல இருக்கிற ஒரு ட்ரெஸ் அது ஒருமாதிரி இருக்கும் கர்நாடகாவில் ஒருமாதிரி இருக்கும் ஆந்த்ராவில் ஒருமாதிரி இருக்குது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இங்கே இருக்கிறவங்க இது மாதிரியே கல்யாணத்துக்கு மற்ற விசேஷங்களும் மாறி மாறி போட்டிருக்காங்க அந்த விதத்தில் திரைப்படங்கள்லேயும் வந்து அந்த காலத்தில் முன்னோட்டமாக இந்த குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ எம்ஜிஆர் படம்னு எடுத்துக்கிட்டால் மன்னாதி மன்னன் அதில் வந்து திரு அம்ம அம்மையார் திரைப ப பத்மினி அவர்கள் வந்து நல்லதாக ஒரு ஒரு நாகரிகமான ஒரு ட்ரெஸ் அணிந்த ஒரு பாடல்களாக இருக்கும் அது வந்து இன்றைக்குமே வந்து இன்றைய சூழ்நிலையில கூட அந்த மாதிரி ஒரு ஒரு இதெல்லாம் பார்க்க முடியாதுன்ற ஒரு இதுக்கு அதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்